மாம்பழங்களா மாம்பழம் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபாங்க ஆமாங்க சேலத்து மாம்பழம் தாங்க இல்லைங்க நீங் நான் நீங்கள் எல்லா பக்கமும் விசாரித்து பாருங்க எல்லா பக்கமும் ஒரே ரேட்டு தாங்க

இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க நான் அவங்க நேரடியாக பறிச்சுட்டு வந்து எங்கள்க் கிட்டே நாங்க எங்கள் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோரில் கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுறோம் கல் எல்லாம் வெச்சு பழுத்ததில்லைங்க வாழைப்பழம் நீங்கள் நீங்கள் ஒரு கிலோவாக வாங்கிறீங்களா அது வந்து ஒரு கிலோவே வந்து நூறுருவா தாங்க இல்லைங்க இ இப்போ நாங்கள் அதிலேருந்து ஒரு பத்து ரூ ஒரு அஞ்சு ரூபா நம்ம லாபம் வெச்சு தாங்க அதை நம்ம விற்க முடியும் நம்மக்கிட்டே குவாலிட்டி நல்லாயிருக்குங்க நாங்கள் எதுவுமே வந்து நம்ம மாம்பழமா இருக்கட்டும் மற்ற பழமா இருக்கட்டும் கல் வெச்சுலாம் பழுத்து விற்கிறதில்லங்க அதனால் ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து தாங்க விற்கிறோம் இல்லை இல்லைங்க பழுக்கலாம் போடுறதில்ல நம்ம நே டைரெக்டாக நம்மக்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து அது தானாகவே பழுத்து தாங்க விற்கிறோம் நீங்கள் நீங்கள் எங்கள்க் கிட்டே வந்து வாங்கி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் இங்கேயே வந்து வாங்குவீங்க நீங்கள் வாங்க நான் கம்மி பண்ணி கொடுக்கறேன் உங்களுக்கு சரிங்க